இளைய தலைமுறையினர் வந்துவிட்டு இப்போ வந்துவிட்டு நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துவிட்டு இப்போ டிரெண்டிங்காக வந்துவிட்டு நிறையா வர்ற நிறையா வந்துவிட்டு வந்துகிட்டே இருக்கு அதனால வந்துவிட்டு அவங்க வந்து கல்ச்சரை வந்து மறந்துக்கிட்டே வராங்க ட்ரெண்டிங்கில் வந்து அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா எல்லோருமே அந்த மாதிரி போய் போகிறாங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க நினைக்கிறதுனால வந்துவிட்டு கல்ச்சர் வந்துவிட்டு கொறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துவிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம புரிய வைக்கணும் இது தான் நம்ம கலாச்சாரம் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்துவிட்டு ஒன்ஸ் அவங்க மைண்டில் நம்ம ஏத்திவிட்டோம் அப்படினாலே வந்துவிட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இது இந்த இது இது தான் வந்து நம்மளோட கலாச்சாரம் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இளைய தலைமுறையினருக்கு வந்துவிட்டு கலாச்சாரம் அப்படின்னா என்னன்றதே தெரியாமல் தெரியாத சுச்சிவேஷனில் தான் வந்துவிட்டு அவங்க இருக்காங்க நம்ம வந்துவிட்டு ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களும் கற்றுக்குவாங்க